எங்கள் வீட்டில் வந்து நான் நட்ட செடி மரம் கொடி எல்லாமே இருக்குது நான் வந்து என் ஃபர்ஸ்ட்டு என்ன செடி நட்டேன்னால் ஒரு ரோஜாப் பூ செடி நட்டேன் ஒரு மருதாணி செடி நட்டேன் அப்புறம் ஒரு தக்காளி செடி நட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடி நட்டேன் அப்புறம் வந்து ஒரு மரம் பார்த்திங்கனா வந்து ஒரு மாதுளை மரம் நட்டே அதேமாதிரி ஒரு முருங்கை மரம் நட்டே அப்புறம் ஒன்றுத்துல வந்து ஒரு வேப்பமரம் நட்டிருக்குறேன் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து செ நான் ஒரு செடி நட்டு அதில் ப ஒரு பூ பூத்துச்சு ரோஜாப் பூ பூத்துச்சு அப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ரோஜாப் பூ எடுத்து நான் என் தங்கைக்கிட்ட கொடுத்து நீ வச்சிக்கோ அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எதோ நானே ஒரு ஒரு விவசாயி மாதிரி நான் ஃபீலாக ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி ஒரு நான் மரம் வச்சு அந்த ம முருங்கை மரம் ஒன்று வச்சேன் அந்த முருங்கை மரத்துலேருந்து ம அந்த முருங்கை மரத்துலேருந்து வர காய் எல்லாம் பிடிச்சி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சமையல் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் வந்து எதோ ஒன்று சாதித்த மாதிரி இந்த இயற்கைக்கு வந்து ஒரு நான் ஒரு நன்மை செஞ்ச மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு இ நான் நான் நட்ட மாதிரி நீங்களும் மரம் நடுங்கள் செடி நடுங்கள்